எனக்கு பிடித்த பாடங்கிறது வந்து தமிழ் கணக்கு இந்த ரெண்டும் பிடிக்கும் எனக்கு எனக்கு பிடிக்காத பாடங்கிறது வந்து ஆங்கிலம் எனக்கு வந்து பிடிக்காது தமிழ் வந்து நாம் தாய்மொழிங்கிறதுனால் தமிழ் பிடிக்கும் கணக்கு வந்து எனக்கு நல்லா பிடிக்கும் அந்த நான் பள்ளிக்கூடத்தில் வந்து சின்ன வயசுலேருந்து என் நண்பர்களோடு போய் விளையாடிகிட்டு அவங்களோட போய் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டு கடைக்கு போய் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டு இப்படியெல்லாம் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கிம் சிறு வயசில் அவி பள்ளி முடிஞ்சு வந்தோன்னே சாயங்கால நேரம் எல்லா எங்களோடய ஃப்ரெண்டுங்களோடு போய் சேர்ந்து விளையாடுறது கண்டுபிடிக்கிற விளையாட்டு இந்த மாதிரியெல்லாம் விளையாடிகிட்டு இருப்போம் அதெல்லாம் வந்து எனக்கு மிகவும் பிடித்தமானது நாங்கள் பெ பெரிய உயர்நிலைப்பள்ளி போகும்போது அந்த பையங்களோடு ப நண்பர்களோடு சேர்ந்து கபடி விளையாடுறது அந்த சாட் பால் விளையாடுறது இந்த மாதிரி விளையாட்டுகள எங்களுக்கு பிடித்தமான விளையாட்டு அந்த நாள்களில் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாட்கள் அப்படி